இப்போ ரீசண்டாக அரசு வந்து அமல்படுத்தின திட்டத்தோட பாதிப்புகள் என்னென்னா எடுத்துக்காட்டுக்கு இப்போது வந்து மகளிர்களுக்கு இலவச பேருந்துன்னு ஒன்று அ அறிவித்தாங்க அதனால் வந்து நிறைய மகளிர்களும் பயனும்பட்டாங்க ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பேருந்து ஓட்டுநர்கள் வந்து அது நிறுத்துவதுக்கு வந்து மகளிர்கள் பார்த்தாலே பேருந்து நிறுத்துவதுக்கு யோசிக்கிறாங்க நிறுத்தாமையே போயிக்கிறாங்க அதனால் நிறையா மகளிர்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா ஸ்கூட்டிங்கிற ஒரு சே சே திட்டம் வந்துச்சு அதில் வந்து லோன் லோன் அமௌண்ட் கொடுத்துருவாங்க பணம் கொடுத்துருவாங்க அது வ அது மூலிமா வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறவங்க வந்து வாகனம் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த திட்டத்தை பற்றி அவ்வளோக்கா இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியாமல் போச்சு அது எப்படி வாங்கிறதுங்குறது வந்து தெரியாமல் போ போனங்கனால அவங்களால் நிறையா வாங்க முடிகிறது இல்லை அதுக்கப்புறம் போய் போய் கேட்டாலும் அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்புறம் வீடு தேடி மருத்துவம்கிற ஒரு திட்டமும் வந்துச்சு அந்த திட்டம் வந்து ஒரு வருஷம் கிட்டே நல்லாத்தான் போய்கிட்டுருந்ச்சி அதுக்கப்புறம் என்னாச்சுன் தெரில அப்புறம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி நடந்துக்கிறாங்க அந்த அதிகாரிங்களும் அந்த திட்டத்தில் இருக்கவங்களும் கேட்டால் உங்கள் நீங்கள் ஆச இது மருத்துவமனைக்கு தான் நே ந நேரடியாக வாங்கிக்கணும் வீடு தேடி மருத்துவம் முடிஞ்சுருச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த எல்லாம்தான் தாக்கங்கள்னு சொல்லுவேன் நான்